ஏம்மா இப்போப்ப எப்போவுமே ஒரு குழந்த பிறந்தா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும் போது முதல்ல வந்து பால்வாடி கொண்டு சேர்த்துவோம் ரெண்டாவது வந்து அதை ஒரு ரெண்டு வயசோ மூணு வயசோ ஆகிறக்கு பின்னாடி கொண்டு போய் ஒன்றாவது சேர்க்கணும் அஞ்சு வயசு வரைக்கும் பார்க்கணும் ரெண்டாவது படிக்க வைக்கும் போது நம்ம கூட்டிகிட்டு போய் குழந்தைகள கொண்டு போய் விடணும் பிடிக்கணும் வரணும் போகணும் அப்புறம் அஞ்சு வயசாகும் பதினொரு வயசாகும் பன்னெண்டு வயசாவது அவனுக்கு பன்னெண்டாவது படிப்பான் பதினொன்னாவது படிப்பான் அதெல்லாம் முடியாது வேலை செஞ்சு அப்புறம் வேலைக்குனு அலைவாங்க வேலைக்குனு அலையும் போது இப்போ என் பையனுமே கேட்டுக்குங்கல இப்போ வந்து பையன் வந்து படிச்சுட்டு பிபிஎம் படிச்சுட்டு இருந்தாம்மா பிபிஎம் படிச்சுட்டு போட்டு வந்து அங்கே வேலை வந்து கம்மியாகி சிஎஸ்சி ஏற்றிவுட்டாங்க அன்றைக்கி வேலை வந்து வேலை படிச்சுட்டு கூட வேலை கிடைக்கல இன்றைக்கும் வேலையே இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் இப்போ இன்றைக்கி என் பையன் வந்து போற்றால் வேலைக்கு போயிட்டுருக்கான் கேஜி மில்லேயும் இருந்தான் இங்கே இந்த பக்கம் பஸ்டாண்டு போய் விட்டால் அந்த இந்த மில்லுலேயும் இருந்தாப்புல அந்த போகிற வழியில் அந்த மில்லில் இந்த மில்லு எல்லா பக்கமும் போயிட்டு லாஸ்ட் இப்போ என் பையன் வந்து போற்றாலா போய் சம்பாதிச்சுட்ருக்கான் என்ன பண்ணுறது குழந்த குட்டி வச்சுருக்கான் இப்போ படிச்சவனுக்கு வந்துலாம் வேலை ரொம்ப கஷ்டம் வேலையே கிடைக்கிறதே இல்லை என்ன பண்ணுறதுங்க அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது படிச்சதுக்கு கூட புரயோஜனம் இல்லை இப்போ வேலை இல்லை அங்கே இல்லை எங்கே போனாலும் வேலை இல்லை பூரா ஊரிலேருந்து எல்லாம் ஏறி வந்து இறங்கிட்டானுங்க எங்கே இருக்கற ஹிந்திக்காரனுங்க பூரா என்ன பண்ணுறதுங்க இருக்கிறவனுக்கே வேலை காணும் ஊர் விட்டு ஊர் வந்து புழச்சிட்ருக்கானுங்க அதுவும் வேணாம் அதுவும் நடக்குது என்ன பண்ணுறது படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைங்க மொத்தம் பேருக்கு தான் படிப்பு பிபிஎம் படிச்சுருக்கான் ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சால் டாக்டருக்கு போயிடறான் அங்கே இங்கே எங்கே எல்லாம் அழைஞ்சும் ஒன்றுமே கிடைக்கிறதில்ல என்ன பண்ணுறது ஒன்றுமே முடியறதில்லமா பிபிஎம் படிச்சவனுக்கே வேலை இல்லை அக்கௌண்ட்ஸ் படிப்பான் பெங்க்ளூர்லேருந்து எல்லாம் வந்தது இந்த பையனை தனியாக ஒருத்தனை விட்டுப்புட்டு போக முடியுமா உள்ளூருக்குள்ளே வேலை கிடைச்சிட்டா பரவாயில்லை வெளியூரில் பையனை மட்டும் அனுப்ப முடியாது பாப்பா ஏன்னால் அனுச்சி விட்டுர்லாம் ஆனால் எங்கள் பையன் எங்களோடையே தான் இருப்பான் அவனும் யாரையும் விட்டு எங்கேயும் போகவும் மாட்டான் படிச்சவுனுக்கு மொத்தம் வேலை இல்லை அவ்வளோதான்